ஹலோ வணக்கம் சார் ஆன் ஆமாங்க சார் வணக்கம் சார் சாய் மொபைல்ஸ் தான் சார் இப்போ வந்து உங்களுக்கு மாடலுன்னு பார்த்திங்கனா ரெட்மி ஓப்போ விவோ போகுதுங்க நல்ல ரெட்மியும் விவோவும் நல்ல மூவிங் இருக்கு சார் உங்ளுக்கு இல்லை சார் நல்லார்க்கு சார் உங்களுக்கு இது மொபைல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக உங்களோட யூசேஜ் வந்து அதிகமாக நெட்டில் யூசேஜ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட் ஆக தான் செய்யும் எல்லாம் மொபைலுமே நார்மலாக ம் மற்றபடிலாம் எல்லாம் ஜென்ரலாக உள்ளது தான் சார் நல்லார்க்கு சார் மொபைல்லாம் நீங்கள் ரெட்மியில் வந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் சார் டென் டூ ஃபிப்ட்டீன் குள்ளே பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்குங்ளா இல்லை நீங்கள் அந்த மொபைலில் வந்து உங்ளுக்கு ஃபைவ்ஜி வந்து அடாப்ட்டாக வேணும்னா உங்ளுக்கு அதுவும் ஆப்ஷன் இருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஜிபி வந்து உங்ளுக்கு கம்மியாக இருக்கும் சார் எப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்பில்ட்டோட இருக்கும் உங்ளுக்கு அதில ஃபைவ் ஜி மாடலுன்னு இருக்கு உங்ளுக்கு அதுன்னா உங்கள் ஃபைவ் ஜி மாடல்ன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வரும் உங்குளுக்கு இல்லை எனக்கு சிக்ஸ் ஜிபி ரேம் ஓன் டொண்ட்டி எயிட் ஜிபி வந்து வேணும் அப்படின்னா அந்த ஃபோர் ஜி மொபைல்லே வந்துரும் உங்களுக்கு ஆனால் பதினாலாயிரத்து ஐநூறுவா வரும் அப்படி ஃபோர் ஜி சிம்மே யூஸ் ஆகும் சார் உங்குளுக்கு ஆமாம் என்ன இப்போ நீங்கள் மொபைலில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இ சிம் வந்து நம்பளோட இந்த மொபைலுக்குலாம் கிடையாதுங் சார் அது ஒன்லி ஐஃபோன்க்கு மட்டும் தான் உங்ளுக்கு இ சிம் யூஸ் பண்ண முடியும் அந்த இ சிம்முங்குற ஒரு கான்சப்ட் என்னனா உங்களுக்கு சிம்மே இருக்காது அது அது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி உங்ளுக்கு வந்து அது கொடுத்துருவாங்க அது ஒன்லி ஃபார் ஐஃபோன்க்கு மட்டும் தான் உண்டுங்க உங்கள் பட்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெட்மி எடுத்துக்கலாம் இல்லைனா விவோ கூட எடுத்துக்கலாம் சார் விவோவும் நல்லாருக்கு ஸ்லிம்மெஸ்ட்டாக இருக்குது ஆமாம் சார் இது நீங்கள் ரெட்மி இது எல்லா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் தெளசன் எம் ஏ ஹெச் தான் சார் வரும் உங்ளுக்கு பேட்டரி இப்போ வர மாடல் மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபைவ் தெளசன் ஐயாயிரம் எம் ஏ ஹெச் உள்ள பேட்ரி தான் எல்லாமே லைடில் வருது உங்ளுக்கு மினிமம் ஒரு உங்களுக்கு வந்து நெட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறிங்க ரொம்ப ரேர்ராக கம்மியாக யூஸ் பண்றிங்னா டூ டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நெட்டில் ஒரு நாள் ஒர்கிங் அதிகமாக இருக்குன்னா ஒன் டே உங்களுக்கு வந்து க்ளீயராக இருக்கும் சார் சரிங்க சார் எடுத்துக்கலாம் சார் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் ஓகே சார் எப்படி சார் நீங்கள் கேஷ்ஷாக பே பண்றிங்ளா கார்டாக பே பண்றிங்ளா சார் ஓகே சார் ஓகே சார் வாங்க சார் உங்கள் காண்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுங்க சார் இதே நம்பர் தானுங்ளா ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ